எஸ் சார் நகரங்களில் இருக்கற செய்தித்தாள்கள் வந்து மேக்சிமம் வந்து கிராமப்புறங்களில் இருக்கற செய்தி துல்லியமாக சித்தரிக்கப்படவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் இங்கே இருக் அங்கே இருக்கற ரிப்போர்டர்ஸு வந்து மேக்சிமம் வந்து கரெக்டான நியூஸை வந்து சேனலுக்கு கொண்டு வந்து சேர்த்தறதில்ல வேணும்னு வந்து கண்ணு காது மூக்கு வாய் வச்ச மாதிரி ஒரு நியூஸ் ஒரு மா நடக்கிறது ஒரு மாதிரி இருந்தால் அவங்க அப் அவங்க அப்டேட் பண்ணி நமக்கு நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்லேயும் வரும் போது அந்த நியூஸ் வேறு மாதிரி இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நியூஸ் சேனலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நியூஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபைவ் பண்ணிகிட்டு போடணும் ஓ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து அந்த நியூஸ்ஸுல் வந்து அது அது ஒரு சிலருக்கு அது நியூஸாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த நியூஸஸ் வந்து கொஞ்சம் பிரச்சினையா தான் இருக்குது அந்த நியூஸில் இருக்கற கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன காட்டணுன்னா அந்த கிராமப்புறங்களில் மேக்சிமம் மாஸ் பீப்புள் இருக்காங்கன்னா சிட்டிஸ் சிட்டி சைடு தான் பட் அந்த நியூஸ் சேனல்ஸில் அந்த பி வில்லேஜுயில் நடக்கக்கூடிய பிரா பிரச்சினைகள் அதெல்லாம் சரியாக டெலிகாஸ்ட் பண்ணலையோன்னு என்னுடைய எனக்கு தோணுது ஏன்னால் அது அதை காட் அதை கண்டிப்பாக வந்து எல்லா நியூஸ் சேனலுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு மற்ற கிராமங்கள் கிராமங்களில் நடக்கக்கூடிய ந விஷயங்கள வந்து அவங்க நியூஸில் காட்டுறது நல்லா இருக்கும்னு தோணுது